நம்ம தமிழ்நாட்டில் இந்த இந்த தொழில் தான் வந்து பெரிய தொழில் இந்த தொழில் தான் சின்ன தொழிலுன்லாம் இல்லை ஒரு குண்டு ஊசியில் இருந்து பெரிய ஸ்டீல் கம்பெனி வரைக்குமே இங்கே தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடஞ்சுயிருக்காங்க தமிழ்நாட்டில் எப் எல்லாரோடைய அபி பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்கனா அவங்களுடைய சிறு தொழில் தொடங்கிய இடம் தமிழ்நாடாக தான் மட்டுமா தான் இருக்கும் இப்போ இப்போ கூட பார்த்தீங்கனா ரீசெண்டாக பிரியாணி கடை வச்சு சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர் கூட சொல்லிருப்பாரு நான் வந்து மாத சம்பளத்தை வந்து ஒரு அஞ்சு பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ கொடுக்கமாட்டன் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வாழ்வாதாரத்தை வச்சு தான் நான் சம்பளத்தை கொடுப்பேன் அப்படினு சொல்லிட்ருக்காரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவங்களுடைய வணிகத் தொடங்கின ஒரு இடமாவோ அவங்களோட வளர்ச்சிக்கு ஆரபிச்ச ஒரு இடமாவும் தமிழ்நாடு இருக்குது வணிகத்தில் மிகப்பெரிய இடமாக இருக்குது